பகுதியில் தோன்றிய முக்கிய கலை வந்து சிலம்பாட்டம் சிலம்பாட்டம் வந்து சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரை அதிகமாக விரும்பி விளையாடுவார்கள் இதை வெறும் கலையாக பார்க்காமல் போட்டியாக பார்த்து எங்கள் ஊரில் மாதத்திற்கு ஒரு முறை போட்டிகள் நடத்துவார்கள் இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் இதனால் இதற்கு சிலம்பு கலைக்கு ஒரு முக்கியத்துவம் எங்கள் ஊரில் கொடுக்கின்றனர் விளையாட்டில் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விளையாட்டுகள் இருக்கிறது பெண்களுக்கென்று தனி விளையாட்டு ஆண்களுக்கென்று தனி விளையாட்டு ஆண்களுக்கு கபடி பெண்களுக்கு கில்லி தாண்டி போட்டிகள் இந்த மாதிரி வைத்து ஊரில் ஒரு விளையாட்டு போட்டி நடத்தி அதில் பரிசு பெறுவார்கள் கபடி வந்து ஏழு பேர் ஒரு குழுவிற்கு ஏழு பேர் ஏழு பேர் வைத்து விளையாடுவார்கள் கபடிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் எங்கள் ஊரில் பெண்களுக்கு கில்லி தாண்டி இந்த போட்டியில் பெண்கள் கண்ணை மூடி விளையாடுவார்கள்